நாங்கள் காவேரிப்பட்டியிலிருந்து எங்களுக்கு டெய்லி இண்டியன் கேஸ் வண்டி மூலமாய் எங்களுக்கு விநியோகம் செய்வார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகள் விட விட அதிகமாக விலையை அதிகமாக சொல்கிறார்கள் அது அந்த குறிப்பிட்ட விலையும் போக அவர்கள் எக்ஸ்ட்ரா காசு வாங்குகிறார்கள் அது வந்து எங்களுக்கொரு சிரமமாக இருக்குது அந்த கேஸ்ஸை வாங்கிட்டு எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பணமும் பெற்று கொள்கிறார்கள் அதனால் எங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு சிரமமாகவும் இதா கடினமாகவும் இருக்கிறது அதனால் எங்களுடைய கஷ்டங்களை அறிந்து அதனுடைய கேஸ் விலையும் பொருட்களையும் தரமாகவும் நல்லதாகவும் கொடுக்குமாறு மிகவும் கேட்டு கொள்கிறோம்